ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு